தருமபுரி மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் அரசாங்கம் பண்ணிக் கொடுத்துருக்கறாங்க எங்க வீட்டுப் பக்கம் தண்ணி வராது தண்ணி வசதி பண்ணிக் கொடுத்துருக்காங்க ரோடு வசதி பண்ணிக் கொடுத்துருக்காங்க நகராட்சியில் சொல்லி இந்த சுத்தம் பண்ணிக் கொடுத்துருக்குறாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனா நிறைய அரசாங்கம்னு பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் இப்போ அரசாங்கம் எங்களுக்கு வந்து போலீஸ் பொ ப்ரொடெக்ஷன் நிறைய போட்டுக் கொடுத்து அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நடக்காத அளவுக்கு பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் போலீஸ்ஸு வராங்க பார்த்துக்குறாங்க அவங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு